ஊடகத்து வழியா நிறையா இதிலயும் அவங்க தமிழை வந்து இப்போ வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் செய்கிறாங்க இப்போ நிறையா வழியில வந்து தமிழ் சொல்லிக்கொடுக்குறாங்க புத்தகங்கள்லாம் தமிழ்ல அவங்க வல வடிவமச்சி அதை ஊடகங்கள்ல போடுறாங்க நமக்கு எப்பப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்போலாம் நம்ம வந்து இந்த ஊடங்கள்ல போய் தமிழ் புத்தகங்கள்னு தேடி அதை வந்து பதிவிறக்கம் செஞ்சு கூட நம்ம வாசிக்கலாம் தமிழ் முன்னே காலத்திலலாம் சில வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு செந்தமிழ்ல இருக்கும் அந்த வ த செந்தமிழ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ யார்கிட்டையாவது போய் கேட்டோம் அப்படினா அவங்களுக்கு உடனே சொல்லத்தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஊடகங்கள்ல போய் தேடும் போது தமிழ்மொழி வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்துடும் இந்த வார்த்தைக்கு இந்த தமிழ்மொழி வந்து அவங்க வந்து முன்ன காலத்தில் உபயோகப்படுத்தியிருந்தாங்க அப்படினு வந்துடும் தமிழை பற்றி வந்து நிறைய வீட்டு பாடகங் பாடங்கள்லாம் இப்போ பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து தமிழை வளர்க்கிறதுக்கு தான் ஆனால் பிள்ளைங்கள் என்ன செய்வாங்கள் இந்தமாரி ஊடகங்கள்ல போய் தான் அந்த தமிழ் பற்றின விஷயங்களெல்லாம் எடுத்து அது ஒரு அந்த வீட்டு பாடத்தை அப்படியே எழுதி கொண்டு வீட்டில கொண்டு பள்ளிக்கூடத்தில் கொடுப்பாங்க அப்படி தானே அதனால கல்வி கல்வினு வரும் போது தமிழ்மொழிய வந்து அவங்க வந்து போதுமான அளவு வளர்ச்சி பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க நிறைய இங்கிலிஷ் மீடியங்கள்லையும் இங்கிலிஷ்ல பேசுவாங்கள் தான் ஆனால் தமிழ் க்ளாஸ் வரும் போது தமிழ்ல தான் பேசுகிறாங்க தமிழ்மொழியை அந்த அந்த பள்ளிக்கூடங்கள்லையும் தமிழை வந்து ரொம்ப வளர்ச்சி பண்ணுற விதமாக தான் அவங்க வந்து அந்த தமிழலாம் சொல்லிக்கொடுத்துட்டு இருக்காங்கள் தமிழ்ல பார்த்திங்கன்னா தமிழ்ல நமக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவோ இலக்கியங்கள் அந்த பலைய காலத்து இலக்கணங்கள் அந்தமாதிரிலாம் இருக்குது இதெலாம் நம்ம உடனே தேடுனோம்ன கிடைக்கணும்னா அது ஊடகங்கள்ல தான் அது கிடைக்கும் ஒரு நிமிஷத்துல நம்ம என்ன நினைக்குறோமோ இந்த இலக்கியம் வேணும் தொல்காப்பியர்கள் எழுதுன இந்த காப்பியம் வேணும் அப்படினா கூட அந்த ஊடகங்கள்ல கிடைக்கும் இந்தமாதிரி வசதி எல்லாம் ஊடகங்கள்ல செஞ்சி வச்சிருக்காங்கள் அப்பனா அதுவே ஒரு தமிழ்மொழியை வ வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல விதமாக தான் அமைச்சிருக்கு நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா தமிழ்மொலிய போதுமான அளவு தான் அவங்க ஊடகங்கள்ல வ வளர்த்துட்டு வராங்க அப்படினு நான் நினைக்கிறேன்